ஹலோ ஹலோ வணக்கம் சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் அடிச்சுக்கிடலாம் சார் எத்தனை லிட்ரு சார் அடிக்கணும் ஆ சரி அது பதினோரு லிட்ரு பிடிக்கும் சார் ஆ ஆமாம் சார் ரேட் வந்து இப்போ தொண்ணூற்றி ஒன்போது இருக்குதுங்க சார்

ஆ சொல்லுங்கள் சார் நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து பேசுங்கள் சார் ஆ சரிங்க அப்படி அ அப்படிங்களா அப்படி இருக்காதே சார் நம்மளுது நல்லா இருக்குமே பெட்ரோல் வந்து நம்ம பங்கில் வந்து நல்லா இருக்கும் சார் ரெண்டுமே வந்து நம்மளுதுல வந்து எந்தக் கலப்படமும் இருக்காது க்ளீனாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு லிட்ருன்னா கரெக்டாக ஒரு லிட்ரு இருக்குங்க அதில் வந்து குறையுறது அந்த மாதிரி வந்து எந்த இதுவுமே இருக்காதுங்க நம்ம சைடில் வந்து ஹண்ரெட் பெர்சண்ட்டு க்ளியராக இருக்கும் வைச்சுக்கங்களேன் இருக்குதுங்க அதுதான் சார் நீங்கள் எப்போ வந்து போட்டீங்க சார் வந்து போட்டீங்களா கிலோ மீட்டர் நீங்கள் நோட் பண்ணி வைச்சு பார்த்தீங்களா சார் சார் இப்போ கிலோ மீட்ரு சார் நம்ம கிட்ட வந்து போடறவங்க எல்லோருமே கிலோ மீட்ரு கூட தான் வருது பரவாயில்லைங்க சார் உங்க பங்கில் அந்த பங்கில் போட்டோம் அது வந்து சரி இல்லை சார் இங்கே சரி இல்லை சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம பங்கில் வந்து சூப்பராக இருக்குங்க எண்ணெய் வந்து சூப்பராக இருக்கும் இது இன்னொரு தடவை என்ன மைலேஜ் வேண்ணா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் சார் அதில் வந்து மாற்றம் இல்லை நம்மளதில் ஹண்ரெட் பெர்சண்ட் நல்லா இருக்கும் அதில் மாற்றம் இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் பண்ணிக்கலாம் சார் இப்போ ஜிபே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை க்ரெடிட் கார்டு கொடுத்தீங்கனாலும் பெட்ரோல் போட்டு முடித்த உடனயும் நீங்கள் உள்ளே போய் கூட ஆபீஸில் போய்விட்டு பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணிக் கொடுத்துர்றோம் சரிங்க சரிங்க வேண்ணாலும் நீங்கள் ரெசிப்ட்டு கூட நீங்கள் அங்கே உள்ளே கேட்டீங்க அப்படீன்னு சொன்னோம்னா ரெசிப்ட்டு உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து நீங்க ள் வந்து எவ்ளோ வந்து நீங்கள் போட்டீங்களோ அதுக்கு வந்து ரெசிப்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் அதிய வைச்சுக்கொண்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் வராது சார் வராது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வராது ஆ நீங்கள் டோண்ட் ஒரி நீங்கள் கவலைப்பட தேவையில்லிங்க ஆ சரிங்க சார் ஆ வாங்க சார் வாங்க வாங்க வாங்க வெல்கம் சார் தேங்க்யூ